ஆ அனுபவம் இருக்குங்க நான் மாரத்தானில் ஒரு நால் டைம் கலந்துக்குனேன் விழிப்புணர்வு மாரத்தான்ல மூணு டைம் கலந்துருக்கேன் அப்புறம் ரியல் மாரத்தான் நாற்பது கிலோ மீட்டர் போகறதுல கலந்துருக்கேன் அது மாரத்தானில் அனுபவம் எப்படின்னா பந்தய தூரம் லாங்காக இருக்கும் நம்ம வேகமாக ஓடி நின்றலாம் நினக்கிறது முடியாது என்ன ஏன்னா நம்ம இலக்கு அடையணுன்னா மாரத்தானில் பொறுத்தளவு பொறும முக்கியம் பொறுமையாக இருந்தோம்னா பொறுமையாக செயல்பட்டோம்னா நம்ம அடைய வேண்டிய இலக்கை அடைஞ்சிருவோம் நம்ம மாரத்தானில் யாரோடவும் யாரும் போட்டி போடக் கூடாது உன்னுடைய செ கெப்பாசிட்டி என்ன உன்னுடைய ஸ்டெமினா என்ன தெரிஞ்சு உன்னுடைய ஸ்டெமினாவுக்கு தகுந்த மாதிரி நீ உன்னுடைய உடம்ப தயார் படுத்திக்கிட்டு எக்சசைஸ் செய்யறது அந்த மாதிரி இதுல்லாம் மசில்ஸில் லூஸ் பண்ணுறது அந்த மசில்ஸை டைட் பண்ணுனும் அதெல்லாம் தெரிஞ்சிக்கிட்டு கரெக்டாக ஒர்க்அவுட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணோம்னாலே மாரத்தானில் நம்ம ஈசியாக வின் பண்ணலாம் மாரத்தான் ஓடுறதுக்குன்னே ஒரு பெரிய டீமே இருக்கு மாரத்தானில் மட்டும் தான் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க மற்ற ஈவெண்ட்டுக்கு எதுக்கும் வர மாட்டாங்க அவங்க வந்தாங்கன்னா மாரத்தானில் மட்டும் தான் ஓடுவாங்க மாரத்தானில் ஜெயிப்பாங்க அவங்க அதுக்குன்னு ஒரு பெரிய நெட்ஒர்க்கு இருக்கு மாரத்தான்க்கு அந்த நெட்ஒர்க்குக்கிட்ட நம்ம போயிவிட்டு எனக்கு கொஞ்சம் ஐடியா கொடுங்க இந்த மாதிரி நானும் வரலான்னு இருக்கேன் எனக்கு என்ன கொஞ்சம் ரெ ட்ரெயின் பண்ணுங்கன்னு சொன்னோம்னா அவங்க நம்மளை தயார்படுத்தி கொடுப்பாங்க அந்த மாதிரி போனோம்னாக்க மாரத்தானில் ஈசியாக நம்ம போக வேண்டிய தூரத்தை போ போயிரலாம்